இப்போ மழை காலத்துலன்னு பார்த்தோம்னா நம்ம அதிகமாக விரும்பி எடுக்கறதுன்னு பார்த்தீங்கன்னா டீ காஃபி சூப்பு சுக்கு காஃபி இஞ்சி டீ புதினா டீ அதை மாதிரி தான் நம்ம அதிகமாக எடுப்போம் ஏன்னா மழை காலத்தில் அதிகம் சளி பிடிக்க கூடிய வாய்ப்பு ஜுரம் இந்த மாதிரியான சந்திப்பு இதெல்லாம் பார்க்கக் கூடிய சந்திப்புகளை நம்ம பார்ப்போம் சந்திக்க வேண்டியது வரும் அதாவது இதெல்லாம் நம்ம எடுக்கறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நமக்கு அதிகரிக்கும் இப்போ பாத்தீங்கன்னா சூப்பு அதெல்லாம் வந்து நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் மழைக் காலத்தில் வந்து நம்ம ஜுரம் தலைவலி சளி அந்த இதுலேந்து தப்பிச்சுக்கலாம் இப்போ வெயில் பல் வெயில் காலம்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அதிகம் விரும்புறது என்னான்னு பார்த்தீங்கன்னா கூல்ட்ரிங்ஸ் தான் கூல்ட்ரிங்ஸ்னா நம்ம எது அதிகம் எடுத்துக்கறோம்னாக்கா இந்த கடையில் விற்கிறது மாஸாக ஸ்லைஸோ செவன் அப் அந்த மாரி நம்ம வந்து எடுத்துக்க மாட்டோம் மெயினாக எடுத்துக்கறது என்னான்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரஷ் ஜூஸ்ஸு அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளே வீட்லயே மாதுளம் பழம் ஜூஸ்ஸு எலுமிச்சம் பழம் ஜூஸ்ஸு திராட்சை ஜூஸ்ஸு அந்த மாதிரி நாங்கள் எடுத்துக்குவோம் இதை மாதிரி எடுக்கறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா அம்மை நோய் அந்த மாதிரி அந்த வெயில் நாளில் நம்ம சந்திக்கக் கூடியதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம் என் குடும்பத்துக்கும் அது ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் இப்போ வந்து எங்கள் வீட்டுக்கு விருந்தாளி வந்தாங்கன்னா கூட நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இளநீர் ஃபிரஷ் ஜூஸ்ஸு அதாவது இயற்கையாக நாங்கள் வீட்டில் தயாரிக்கக்கூடிய எலுமிச்சை ஜூஸ்ஸு அந்த மாதிரி தான் போட்டுக் கொடுப்போம் இப்போ பால்னு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாலில் பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்க்கோ பாதம் பால் பாதம் பருப்புலாம் போட்டு நம்ம காய்ச்சி அதை மாதிரி நாங்கள் இயற்கையாகவே நாங்கள் வீட்லயே தயாரிப்போம் அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ என் குடும்பத்துக்கு நம்ம வந்து முழுப் பாதுகாப்பை நம்ம கொடுக்கணும் அப்போ அதுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கணும்